ஹலோ சொல்லுங்க ஆமாம் சார் ஆ சொல்லுங்க சார் என்ன மாடல் மொபைல் வாங்க போகிறீங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ சூப்பர் சார் எடுத்துக்கலாம் அது மொபைலை பொறுத்து சார் உங்களுக்கு என்ன மாடல் மொபைல் சார் வாங்க போகிறீங்க ஓப்போ விவோன்னால் இப்போ இருக்க பெட்ரு மாடலுக்கு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருக்குது சார் மொபைல் நல்ல ஃபீச்சர்ஸோடு ஆ ஆமாம் சார் அதெல்லாம் கடையில் வந்து தான் சார் சொல்வாங்க ஆமாம் சார்

நாகப்ப ஆ சொல்கிறேன் சார் நோட் பண்ணிக்கோங்க நாகப்பட்னம் அடுத்த இது இருக்கில்ல சார் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ரைட் சைட் சர்ச் இருக்கும்ல சார் அந்த ரோட்டில் நடந்து வந்தீங்கன்னால் ஷிவா ஒயின்ஸுக்கு எதித்து ஆப்போசிட் சைட்டில் இருக்கும் சார் ஆ நீங்கள் வந்துட்டு அங்கே கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க சார் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு

ஆ ஓகே சார் கடை ஃபோன் நம்பர் சொல்லட்டா சார் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ செவன் ஃபை செவன் ஜீரோ எயிட் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்